விளையாட்டு துறையிலேயா இருக்கட்டும் கேளிக்கை துறையிலேயா இருக்கட்டும் இதுலெல்லாம் வந்து அவங்கள பற்றுன தவறான செய்திகளை வெளியிகிடுறத நிறுத்துனாவே அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள் வந் அந்த வாழ்க்கையில் வர்ற மாற்றங்கள் தான் அவங்கள வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு வரும் அவங்களுடைய இந்த தற்கொலை முயற்சி மாறும் ரெண்டாவது கடன் பிரச்சினையில அவங்க மாட்டுறது மா மாறும் இது எல்லாம் வந்து முக்கியமான போக்குங்க தான் முக்கியமான எண்ணங்கள் தான் இது வந்து நடக்கணும் இந்த மாற்றங்களை கொண்டு வரது வந்து மீடியா கையில் தான் இருக்குது மீடியா வந்து அந்த தவறான செய்திகளேயோ தமிழ்நாட்டில் வர்ற அந்த நியூஸ் பேப்பரில் வர்ற தவறான செய்திங்களேயோ போடுறத பெரும்பாலும் குறச்சிக்கிட்டாங்கன்னாவே நல்ல முன்னேற்றங்கள் வந்து வரும்